எனக்கு வந்து ரொம்ப நாளா கோவாக்கு போகணுன்னு ஆசை சின்ன வயசுலேருந்து ஆசை எனக்கு இன்றைக்கி தர்ட்டி டூ இயர்ஸ் ஆகுது இன்ன வரையும் நான் போனதில்ல ஏ குழந்தைங்களும் கொஞ்சம் பெ ப டென் இயர்ஸு லெவன் இயர்ஸுன் குழந்தைங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கள் அவங்களையும் கூட்டிகிட்டு எனக்கு ரொம்ப நாள் கனவுன்னா கோவாக்கு போகணுன்னு ஆசை திருப்பதி போகணுன்னு ஆசை இக்கு நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடோன்னு பார்த்தீங்கன்னா இது ஓசூரில் போயிட்டு அந்த பானி பூரி சாப்பிணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த இடத்துக்கு அடிக்கடி போகணுன்னு தோணும் அதுக்கப்புறம் தருமபுரியில் போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு பிரியாணி நல்லா சாப்பிணுன்னு ஆசையா இருக்கும் அங்கேயும் அடிக்கடி எனக்கு திரும்பத் திரும்ப போகணுன்னு தோணும்